ஆடு இருக்குது மாடு இருக்குது அதுக்கு வந்து மாட்டுக்கு மாட்டுக்கு அது த தண்ணி காட்டி புல்லு காட்டி அதுக்கு தீவனம் பா தீவனம் பா குச்சியை தீவனம் பா நட்டு அதுக்கு வந்து நாங்கள் போட்டு வரோம் போட்னு ஆட்டுக்கு மாட்டுக்கோ இதெல்லாம் ப பராமரிப்பு பண்ணி வரோம் வந்து கொஞ்சம் வேலை முடியும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து அதுதான் ஏழை மக்கள் அதை அதை நம்பி தான் பிழைக்கிறோம் அதை ஆடு மாடு வெச்சு ஒரு தண்ணி காட்டிக்கின்னு புல்லு நட்டு அதுக்கு தீவனம் பண்ணி ஒரு போட்டுக்கின்னு அதெல்லாம் வந்து கவனிச்சு பார்த்து வரோம் அதை வெச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோம் கொஞ்சம் கவுர்மெண்ட்டில் கொஞ்சம் உதவி பண்ணணும் எங்களுக்கு பார்த்து ஸ் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னால் நல்லாயிருக்கும் மா கா மாடு ஆடுகள் இதெல்லாம் காசு இல்லை நாங்கள் அதெலாம் ஒரு தழையோ ஆட்டுக்கு தழை போட்டுக்கின்னு மாட்டுக்கு புல்லுக போட்டு அதை பரா பண்ணி நாங்கள் கவனிச்சு வரோம் ஐயா அது வந்து நீங்கள் கவர்மெண்ட்லையும் கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னாக்கா நாங்கள் உங்களை வா வாழ்த்துகள் செய்யணும் நன்றி உதவி பண்ணணும் மருத்துவம் மருத்துவம் ஒன்று எங்களுக்கு பார்த்து பக்கத்தில் நீங்கள் அதுக்கு ஆடு மாட்டுக்கு மருத்துவம் இருந்தால் தான் எங்களுக்கு அதை வெச்சு அதை நாங்கள் பயன்படுத்துவோம் அதை நம்பி நாங்கள் பிழைப்போம்